எங்கள் ஏரியாவில் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது கொடிவேரி அணை இருக்குது பின்னே பவானி சாகர் அணை இருக்குது பின்னே கோயில்களெல்லாம் நிறைய இருக்குது அம்மன் கோயில் எல்லாம் நிறைய இருக்குது அப்புறம் வந்து நிறைய பார்க்கறக்கு நிறைய சர்ச்சுகளும் நிறைய இருக்குது பின்னே எல்லா இடத்துக்கும் வரலாம் போகலாம் அந்தவுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து உண்மையாலுமே இந்த ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் ப பற்றாதுக்கு இந்த ஈரோட்டில் வந்து இந்த காட்டூர் பகுதியில் நிறையா கோயில் விசேஷங்கள் வைக்கிறாங்க அதில் இடைக்கி இடைக்கி போய் கோயில் எல்லாம் போய் மொட்டை அடிக்கவும் கெ கிடா விருந்து பண்ணவும் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க அது எல்லாம் பார்க்கறக்கு நிறைய வராங்க அதில் விட நமக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற இது என்னது பவானிசாகர் டேமில் மீனெல்லாம் நிறையா க கிடைக்கிது அந்த மீன் எடுத்து அங்கேயே சுட்டு அங்கேயே சாப்பிட்றதும் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஒரு மீன் ஒன்று அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி கொடுக்குறாங்க அந்த பவானிசாகர் டேமில் வந்து பயங்கரமாக சுற்றுலா வராங்க அதில் மீன் உட்காந்து சாப்பிட்டுட்டு போவதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வரவும் அந்த டேம் பார்க்கவும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது குடும்பத்தோட வந்து போட்டிங் போய் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பின்னே வரும்போது ரொம்ப நல்லா இருக்குது பிள்ளைங்களுக்கு விளையாட்றதுக்கு நிறைய இது விளையாட்டு சாமானுங்கள எல்லாம் நிறையா இருக்குது தூரியெல்லாம் இருக்குது ஸ்கோட்டு இந்த மாதிரி உட்காந்து உட்காந்து நல்ல தூரி விளையாட்லாம் எல்லா குழந்தைங்களையும் வச்சு நல்ல சமாளிச்சி நல்ல சாப்பிட்டு விருந்தெல்லாம் உட்காந்து தின்றுட்டு அதுக்கு பிறகு வந்தோம்னால் உண்மையாலுமே அந்த நாள் உண்மையாலுமே பவானிசாகர் டேம் பார்க்கறக்கு இன்னொரு தடவை வரணும் ஊட்டிக்கு போனால் ரோஸ்ஸு ரோஸ் ஹவுஸ் இருக்குது அந்த மாதிரி இங்கேயும் போட் ஹவுஸ் இருக்குது தண்ணியும் இருக்குது அந்த டேமுங்களை பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஐயோ இவ்வளோ பெரிய ஆறா இவ்ளோ பெரிய டேமாகிற மாதிரி இருக்குது நாங்கள் ஊட்டிலேருந்து வந்திருக்கோம் இங்கே வந்து இப்போ தண்ணிங்களை எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதை விட இங்கே ஹீட்டாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது அங்கே கூலிங் ஏரியாவில் பூ தான் நிறைய பார்க்க முடியும் இங்கே வந்து தண்ணியும் பார்க்கலாம் மீன் பார்க்கலாம் வறுத்து சாப்பிட்லாம் அங்கேயே உட்காந்து ஜாலியாகவும் இருந்துட்டு வரலாம் ஒரு நாளைக்கு மட்டும் தினமுலாம் இருக்க முடியாது ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுவும் நல்லதுதான்